எங்கள் வீட்டில இருக்கிற செடிகளை எல்லாம் வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்னால் எங்கள் பாட்டிகிட்டதான் வந்து ஆலோசனை கேட்பன் ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த காலத்தில் வந்து விவசாயம் பண்ணிருக்காங்கல அதனால அவங்களுக்கு அதில் வந்து அனுபவம் நிறையாவே இருக்கும் நம்ம வீட்டில செடி வளர்க்குறோம்னால் எந்த மாதிரி மண்ணில் போட்டால் அந்த செடிவந்து நல்லா வளரும் எந்த மாதிரி விதைகளை வந்து இந்த இடத்துல போட்டால் நல்லா வளரும் உரம் போடுறது வந்துட்டு எப்படி போடணும் அதுக்கு தண்ணி பாய்ச்சிறது தண்ணி இது பண்ணுறதுலாம் எப்படி பண்ணால் எந்த மாதிரிலாம் வளரும் அப்படிங்குறத வந்து பாட்டி தான் வந்து சொல்லுவாங்கள் அதேமாதிரி நம்ம எந்த டைம்ல வந்துட்டு அதுக்கு எந்தெந்த மாதிரியான மருந்துகள் வந்து கொடுத்தா அந்த உர அந்த செடி வந்துட்டு நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஆலோசனைகள் எல்லாமே வந்துட்டு எங்கள் வீட்டில எனக்கு பாட்டிதான் சொல்லுவாங்கள்